ஹலோ ஹலோ நான் நேஷனல் ஸ்கூல்லேருந்து நான் நேஷனல் ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன் ஓகே மா நான் வந்து போன மாதம் நாங்கள் வந்து ஸ்கூல் பசங்களுக்குள்ளே ட்ரஸை வந்து நாங்கள் உங்களுக்கு அளவு கொடுத்துருந்தோம் நீங்கள் வந்து ஒரு டென் ஃபிஃப்ட்டின் டேஸில் நீங்கள் முடிச்சு தரேன்னீங்க ஒரு நூறு பேர் போல் நீங்கள் அளவெடுத்துட்டு போயிருக்கிங்க இன்னும் ஒரு பத்து நாளில் நாங்கள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவோம் ஓகேவா உங்கள் நீங்கள் எவ்வளோ முடிச்சுருக்கீங்க இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இன்னும் எவ்வளோ பேருக்கு நீங்கள் தைக்க வேண்டியது இருக்குது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு டென் டேஸ் இருக்கும்மா நீங்கள் வந்து பிஃபோர் டூ டேஸ் அதாவது டென் டேஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தா கூட ஓகேதான் சீக்கிரமாக முடிச்சுடுங்க அப்பதான் வந்து எங்களுக்கு பசங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாகருக்கும் ஸ்கூல்க்கு வரும் போது எங்கள் பசங்கள் வந்து எல்லாமே யூனிஃபாமில் தான் வரணும் யாரும் வந்து அன்யூனிஃபாமில் வர கூடாது ஸோ அதுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துடுங்க ஓகேவா பேமெண்ட்லாம் உங்களுக்கு பேமெண்ட்லாம் எங்களோடு ஆஃபீஸில் வந்து வாங்கிகிட்டிங்களா எவ்வளோ உங்களுக்கு பெண்டிங் இன்னும் இல்லை அதனால கொஞ்சம் லேட்டுபடுத்துறிங்களா ஓகேமா நீங்கள் வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து அந்த பேலன்ஸு ட்ரஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி தைச்சது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துட்டு ஆஃபிஸில் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வவுச்சர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பெண்டிங் அமௌன்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க ஓகேவா வேறு ஏதா ப்ராப்லம் ஏதாவது பிரச்சனை டிலே ஆச்சு எல்லாமே நீங்கள் ஏதா இருந்தாலும் என்கிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க நீங்கள் முன்னாடியே சொன்னால் தான் என்னால் பிளான் பண்ண முடியும் நீங்கள் சொல்லலினா என்னால் எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா இல்லை லோகோ வந்து நாங்கள் வெளியில் தாங்கமா நாங்கள் லோகோ வந்து வெளியில் நாங்கள் ஆட்ரு பண்ணியிருக்கோம் அங்கே கோயம்பத்தூரில் தான் ஆட்ரு பண்ணியிருக்கோம் லோகோ கம்பெனி லோகோ ஸ்கூலோடய கம்பெனி லோகோ அவங்க வந்து இன்னும் டெலிவெரி பண்லை டெலிவெரி பண்ணிணவொன்னே கொடுத்தவொன்னே அதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுமா நீங்கள் வந்து நூறு பேருக்கும் ஒரே நாளில் அந்த லோகோ வச்சு நீங்கள் தச்சுட்லாம் சின்னோண்டு லோகோ தான் அது அதனால் நான் வந்து இப்போது இன்றைக்கு நான் கொடுத்து ரெண்டு நாள் ஆகுது எனக்கு நாளைக்கு நாளான்னைக்குள்ளே வந்துடும் எனக்கு வந்தொடன்னே உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன் எங்கள் ஸ்கூல்லேருந்து யாராவது வந்து உங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போவாங்க ஸ்கூல் லோகோலாம் பெரிய பெரிய விஷயம் இல்லை அதை நீங்கள் ஓரே நாளில் கூட முடிச்சிடலாம் நீங்கள் டெஸ்டு வந்து ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்டு முடிச்சிடுங்க முடிச்சுட்டிங்கனா எல்லாம் முடிஞ்சுடுமா தேங்க்ஸ் மா தேங்க்யூ